அஞ்சு ஆறு ஆய் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அஞ்சு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்று ப ஒன்று அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்று ஒம்பது நாலு ரெண்டாயிரத்து பதினேழு